ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க ஆ மேடம் நம்ம கடையில் பார்த்திங்கனா காஷியஸ் அல்வா இருக்குது ப்ரெட் அல்வா இருக்குது கேரட் அல்வா நிறைய ஐட்டம் வெரைட்டி ஸ்வீட் இங்கே இருக்குது வருஷமாக நிறைய செய்வோம் மேடம் நாங்கள் ஸ்னாக்ஸு இருக்குது மேடம் பாவக்காய் பக்கோடா ஆனியன் பக்கோடா மிக்ச்சருங்க மாமி மிக்ச்சருங்க வெரைட்டிஸ் தான் நம்மக்கிட்டே நிறையே இருக்குது மேடம் மூணு கிலோ வேணும்ங்களா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கனா முன்னூறுபா வரும் பண்ணிக் கொடுத்துட்லாம் மேடம் ஆமாங்க மேடம் இல்லை மேடம் நம்ம நம்ம கடையில் பார்த்தா ரேட்டு வந்து கரெக்டாக தான் மேடம் இருக்கும் சரி மேடம் ஒரு ஐம்பதுருவா கொறைச்சி கொடுங்க மேடம் இல்லை மேடம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணுல்ல மேடம் ஆளுங்க வெச்சு செய்கிறோம் கடை வாடகை கட்டணும் நீங்கள் அடுத்த முறை நீங்கள் கொடுத்திங்கனா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் மேடம் ஏன்னா மூணு கிலோன்றதால் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்க முடியாது மேடம்

கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக நெஸ்ட் டைம் அடுத்த முறை கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிக் கொடுக்கறேன்

கண்டிப்பாக மேடம் நம்ம கடை டேஸ்ட் என்றைக்கும் குறையாது மேடம் எப்பவும் சாப்பிட்ற போல இருக்கும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு மேடம் வேணும்

ஆ சரி மேடம் அஞ்சு மணிக்கு நானே எங்கள் ஆளுங்கள்ட்ட கொடுத்துவுட்டுறேன் ஆமாம் மேடோம் கொடுத்துவுட்டுறேன் அஞ்சு மணிக்கு

சரிங்க சரிங்க மேடம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நாங்கள் முன்னாடியே எடுத்துனு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சரிங்களா சரிங்க மேடம் நன்றி